பழைய பாடலுக்கு வந்துட்டு வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு உவமைப்படுத்தி பேசியிருப்பாங்க ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு ஒரு ஒரு விஷயத்த நேரடியாக சொல்லாமல் அதுக்கு மறைமுகமாக அவங்களோட மறைமுகமாக அந்த வார்த்தைக்கான உவமையை கொடுத்துருப்பாங்க பழைய பாட்டுக்கு வா லிரிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ இருக்கிற பாட்டும் ஓகேதான் ஆனால் வந்துட்டு இப்போது இருக்கிறதுக்கு வந்து மியூசிக் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க ஒரு பாட்டு வார்த்தை என்னன்னே நமக்கு புரியாமல் வெறும் மியூசிக் மட்டும் ஹை பீச்ல இருக்குது அதனால இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா பழைய பாடல் தான் பழைய பாடலுக்கான வார்த்தை வார்த்தை தான் நான் வந்து மியூசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதவிட வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அதனால் எனக்கு பழைய பாடலுக்கு வந்து வார்த்தை தான் ரொம்ப பிடிக்கும்